காலையில் சமையல் பண்ணும்போது இட்லி தோசை அவங்க அவர்களுக்கு தேவை அவங்க அவர்களுக்கு ஏற்றமாதிரி செய்து கொடுக்கணும் சட்னி கேட்பாங்க சாம்பார் கேட்பாங்க அடுத்தது வந்து எனக்கு இப்படிதான் செய்து கொடுக்கணும்னு சொல்வாங்க அதெலாம் செய்து கொடுக்குறதுக்கு எப்படியும் ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் மத்தியானத்துக்கு வந்து சோறு சாம்பார் ரசம் அப்பளம் ஏதாவது தொட்டுக்க பண்ண சொல்வாங்க அதுக்கு மணி ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கும் சாயங்காலத்தில் வந்து சரி இதையே நம்ம செ திருப்பி திருப்பி இதையே செய்துன்றுக்குதுன்னு சொல்லிட்டு சாயங்காலத்தில் யூடுயூப் பார்த்து ஒரு சிலதெல்லாம் நல்ல வெரைட்டியாக பண்ணுவோம் அதுக்கு வந்து ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட ஆகிடும் பார்த்து பார்த்து பார்த்து செய்யணும் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு இதுவாக இருக்கும் அதனால வேண்டி அந்த காலத்தில் எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததையும் செய்வோம் இருந்தாலும் யூடுயூப்பில் பார்த்து செய்யறதுக்கு ஒரு டிஃபரென்ட்டாக இருக்குது அதனால நாங்கள் யூடுயூப் பார்த்துதான் நிறையா செய்வோம்